மதியம் குழம்பு ஓரளவுக்கு உணவுக்கு சாம்பார் வைப்பேன் புளிக்குழம்பு வைப்பேன் அப்புறம் பருப்பு சம்பார் இந்த புளிக்குழம்பு அது கூட்டுக்குழம்பு வைப்பேன் புளிக்குழம்பு வைப்பேன் எல்லாக் குழம்பும் மதியானத்திக்கு செய்வேன் சாம்பார் ரசம் பொரியல் மதியானத்துக்கு ஒரு நாளைக்கு அந்த மாதிரி ஒரு நாளைக்கு புளிக்குழம்பு ஒரு நாளைக்கு கூட்டு குழம்பு ஒரு நாளைக்கு சாம்பார் அந்த மாதிரி மதியானம் செய்வனா நைட்டுக்கு நைட்டுக்கு ஒரு நாளைக்கு சப்பாத்தி சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு குருமா ஒரு நாளைக்கு பச்சசைப்பட்டாணி குருமா ஒரு நாளைக்கு உருளைக்கிழங்கு குருமா ஒரு நாளைக்கு காலிஃபிளவர் குருமா அந்த மாதிரி நைட்டில் ஒரு நாளைக்கு இட்லி ஒரு நாளைக்கு இட்லி தக்காளி சாம்பார் அடுத்த நாளைக்கு தோசை அந்த மாதிரி ஒரு நாளைக்கு பனியாரம் அந்த மாதிரி அந்த மாதிரி நைட்டில் செய்வேன் அப்புறம் ஒரு நாளைக்கு பூரி போடுவேன் பூரி போடுவேன் நைட்டில் மற்றப்படிக்கி அவ்வளோ தான் பொங்கல் ஒரு நாளைக்கு பொங்கல்கள் வைப்பேன் அவ்வளோ தான் பனியாரம் செய்வேன் மற்றப்படிக்கி எதுவும் அவ்வளோ தான் நம் மதியம் நைட்டுக்கு இதுதான் செய்ய முடியும் மற்றப்படிக்கி என்ன செய்வோம் அவ்வளோ தான் செய்ய முடியும்